சொல்லுங்கள் சார் ஆமாங்க சார் உங்களுக்கு என்ன வேணும் இன்னக்கு நம்ம கடையோடய ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கனா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் கைமா கோலா உருண்டை இதெல்லாம் நம்ம கடையில் இன்னக்கு ஸ்பெஷல் சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் ஆமாங்க சார் பசங்க எல்லாருமே இருக்காங்கள் இப்போ இன்னக்கு டே அது மட்டும் இல்லாமல் இன்னக்கு ஒரு சில ஆஃபர்ஸும் இருக்குதுங்க சார் நாங்கள் வந்துகிட்டு டெலிவரி பண்ணிணோம் அப்படின்னா டெலிவரி சார்ஜ் எதுவும் கிடையாது உங்களுக்கு ஃபுட்டோடய ப்ரைஸ் என்னவோ அது மட்டும் தான் சார் இப்போ மீல்ஸுன்னு பார்த்தீங்கனா நம்மகிட்ட அதுக்கு மீல்ஸுனா ஒயிட் ரைஸ் வந்துரும் அது இல்லாமல் சாம்பார் ரசம் அப்பளம் கூட்டு பொரியல் மோர் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம என்ன தரோன்னா வத்தக் குழம்பும் சேர்த்து தரோம் சார் ஆமாங்க சார் ஓகேங்க சார் ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஓகேங்க சார் ஓகே சார் ஓகே சார் நண்டு ஃப்ரை ஓகே சார் ஓகேங்க சார் இப்போ பார்த்தீங்கனா உங்களுக்கு வந்துட்டு ஒயிட் ரைஸ்ஸு நண்டு ஃப்ரை பெப்பர் ரசம் இது மூணும் வேணும் அப்படி தானே சார் ஓகேங்க சார் இப்போ அமௌண்ட்டு வைஸ் பார்த்தீங்கனா இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபை ஃபிஃப்ட்டி வருதுங்க சார் இது எப்படி சார் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடுறீங்களா இல்லை கேஷ் ஆன் ஹேண்டா சார் ஓகேங்க சார் வேறு ஏதாவது ஃபுட்டு வேணுமா ஓகேங்க சார் நம்ம கடையோடய ஸ்பெஷல் ஐட்டம் எதும் வேணுமாங்க சார் ஓகேங்க சார் இப்போ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கனா நமக்கு நயன் ஹண்ட்ரட் வந்துருச்சுங்க சார் கண்டிப்பாக சார் இன்னும் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே டெலிவரி பாய் அங்கே வந்துருவாரு சார் கண்டிப்பாக வந்துருவாரு சார் ஃபெஸ்ட்டிவல் டைம்மில் பார்த்தீங்கனா நமக்கு மொத்தமாக ஆட்ரு எடுத்துகிட்டு போயிடுவாங்க சார் அது மட்டும் இல்லாமல் இப்போ நேரில் வர்றவங்களுக்கு அது உங்களை மாதிரி இப்போ கால் பண்ணி ஆட்ரு பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் பண்ணிக் கொடுத்துட்டு தான் சார் இருக்கோம் நம்ம ஹோட்டலுக்கு லீவுங்கிற நாளே கிடையாது சார் எல்லா ஃபெஸ்ட்டிவலுக்குமே நம்ம ஹோட்டல் ஓப்பனில் தான் இருக்கும் ஆ டிஸ்கௌண்ட்லாம் கொடுத்துட்டு தான் சார் இருக்கோம் நம்ம இப்போ பார்த்தீங்கனா லாஸ்ட் நியூ இயரில் கூட அப்படியே பாதியாக அமௌண்ட்டை நாங்கள் குறச்சி போட்டுருந்தோம் சார் இப்போ ஒரு பிரியாணி வந்துட்டு நூற்றி இருபது ரூபா அப்படின்னா அதில் பாதி என்னவோ அது தான் சார் நாங்கள் கொடுத்துக்கிட்ருந்தோம் அறுபது ரூபாக்கி தான் கொடுத்தோம் ஆமாம் சார் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கரெக்டாக நோட் பண்ணி வைச்சிக்கோங்க எதாது ஃபெஸ்ட்டிவல் அப்படின்னா கால் பண்ணிப் பாருங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஆட்ரு எடுத்துக்குறோம் ஓகேங்க சார் கண்டிப்பாக வந்துடுவாரு சார் பையன் தேங்க் யூ சார்